எனக்கு பிடித்த உணவுண்ணு சொல்லிட்டு சொன்னால் நான்வெஜ் தான் பிடிக்கும் அது வந்து ஓட்டலில் போய் சாப்பிட்றதுதான் ரொம்பப் பிடிக்கும் ஏன்னால் ரொம்ப வெரைட்டியான ஐட்டமெல்லாம் வச்சு சாப்பிட்றதுனால அதுதான் ரொம்பப் பிடிக்கும் அங்கே போய் சாப்பிட்றதுதான் பிடிக்கும்